ஒரு பெண் வந்து பிறந்த குழந்தையுடன் பிறக்கும் முதல் நாளிலேயே அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கமாட்டார்கள் கிட்டே மூணு நாட்களுக்கு பிறகு பேர் வைப்பார்கள் அதாவது பேர் விருப்பம் வடிவம் என்னன்னு கேட்டோம்ன்னா வெள்ளை எருக்கில் அதனுடைய இலைகலை பறிச்சிட்டு வந்து சோர்வு அந்த சோறு வெச்சு அதை சுற்றி இது பண்ணி பிறகுதான் பேர் வைப்பாங்க அதே சமயம் சிலர் வந்து தொட்டில்ல போட்டு ஆட்டிவிட்டு சாமிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ அது பாடல்களின் முருகன் பாடல் பக்தி பாடல் வச்சு சிலர் பண்ணுவாங்க சிலர் வந்து கிராமத்தில் வந்து இந்த இலைகள போட்டு சோறு போட்டு இந்தமாதிரி வந்து யாராவது கூப்பிட்டு பேர் வச்சு இந்தமாதிரி முருகன் பேர் மற்றும் வந்து சிவன் பேர் இப்படி வைப்பாங்க ஆனால் அதுக்கப்பறம் ஆறு நாள் கழித்து பிறகு அந்த பெண்ணின் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ள கசடுகளெல்லாம் வெளியே வருவதுக்கான ஒரு மருந்து மூலிகை சாறை வந்து காய்ச்சு மூலிகை சாறில் காய்ச்சி குடிக்க சொல்வாங்க குடிச்சாங்கன்னா அவ்வளோக்கு இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் வெளியே வந்துடும் அதுக்கான ஒரு முறையான ஒரு அது சேற்மாதிரி செய்வாங்க பேர் வைத்ததுக்கு பிறகு ஒரு ஒரு நான்கு ஐந்து ஏழு நாட்களுக்கு வரும் கிட்டதட்ட ஒரு பத்தொம்போது நாட்களுக்கு பிறகு அந்த கோவிலுக்கே போவாங்க கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து நெல் அரிசியை எடுத்ட்டு வந்து சோறு ஆக்கி அந்த கொழந்தை கையில் முதல் முதல ஊட்டுவாங்க வாயில் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி இருக்கு அப்பறம் இது ஒரு மாமன் மைத்துனர்கள் சீர் வரிசையாக துணிமணிகள்லாம் எடுத்ட்டு வந்து கொடுத்து பேர் வைக்கிறது இப்படியும் இருக்கு மாமாதான் எடுத்ட்டு வரணு அப்டிங்கிற ஒரு சீர் முறை இருக்கு ஆனால் சிலர் வந்து மன்னர் காலத்தில் எப்படி முறையா செய்யப்படுகிறதோ அப்டிங்கிறது தொட்டில் கட்டி சீராட்டுதல் வந்து அனைவரையும் வரச்சொல்லி பொங்கல் வெச்சு சோறு சமைத்து எல்லோரும் சாப்பிட்ட பிறகு எல்லோரும் சேர்ந்து அந்த வார்த்தையை உபதேசிப்பதாக சொல்வார்கள் என்னென்னு சொல்வார் என்று கேட்டால் முருகா என்று சொல்வது அத்தனை பேரும் ஒரு முறை சொல்வார்கள் மூணு முறையும் சொல்வார்கள் மூணு முறை சொன்னால் அந்த பேர் பதிவாகிவிடும் என்று ஒரு ஐதீகம் அன்றைக்கு காலகட்ட இன்றைக்கு அப்படி இல்லை ஒரு ரெண்டு பேர் சொன்னால் போதும் அப்டிங்கிறது ஒரு பேர் வைப்பது அது ஒரு சடங்காக இன்னைக்கு இருக்கிறது ஆனால் பெயர் வைப்பதுங்கிற விஷயம் நல்ல விஷயம் ஆனால் அந்த பேரும் புகழும் வந்து சில பேருக்கு நட்சத்திரம் புறமா வைப்பாங்க பிறர் நட்சத்திரம் பார்க்காம அப்பன் பேர் முருகன் பேர் அப்படின்னு சொல்வாங்க சிலர் சிவன் பேருன்னு சொல்வாங்க அது இன்றைக்கு சடங்கு மாதிரியும் மாறியிருக்கிது ஆனால் பேர் வைப்பதுங்கிறது வந்து ராஜா காலத்துலேருந்து தொடர்ந்து பாரம்பரிய ஏதோ ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல நட்சத்திரங்கள் நல்ல நேரம் பார்த்து பேர் வைப்பதாக நாள் குழந்தை ஒரு பிறப்பதக்கு நட்சத்திரம் நேரம் நாட்கள் பார்ப்பது பிறகு வந்து பிறந்ததுக்கு பிறகு நட்சத்திர பலன்கள் நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டும் என்கிற ஒரு ஐதீகம் இந்தியாவில் இருக்குது இங்கே மட்டுமில்லை ஏன் உலகம் புல்லாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஜாதகம் கணிப்பிலோடுதான் பாப்பார்கள் என்பது உண்மை